இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பு கேழ்வரகு ராகி இதெல்லாம் வச்சு சமைப்பாங்க அடை செய்வாங்க தோசை ஊற்றுவாங்க அப்புறம் வந்து கம்பங்கூழ்லாம் குடிப்பாங்க அது வந்து வெயில் காலத்துக்கு நல்லது அப்படி சொல்லி சொல்லுவாங்க உடம்புக்கும் நல்ல சத்துள்ளது சொல்லுவாங்க கம்புலாம் நல்லா உடம்புக்கு சத்து அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில என்ன பழக்கிருக்காங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் சாப்புடுறேன் மோஸ்ட்லி வந்து இந்த தோசை இட்லி அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் சாப்புடுறது நான் அதிகமாக நூடுல்ஸு சிக்கன் ரைஸ் அப்படி தான் சாப்புடுறேன் பழை முன்னாடி இருக்க மாதிரிலாம் கம்பு கேழ்வரகுலாம் அதிகமாக சாப்புடுறது இல்லை ஆனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அதை வந்து என் பசங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை அதை நான் வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலானுட்டு இருக்கேன் அப்புறம் என் பசங்களுக்கும் அதை வந்து விருப்ப டேஸ்ட்டியாக சமைச்சி கொடுத்தாதான் இப்போலாம் பசங்க சாப்புடுறாங்க இல்லையா அதனால் வந்து அந்த ஃபுட்டயே நான் எவ்வளோ டேஸ்ட்டியாக சமைக்க முடியும் என்னால் எப்படி பண்ணால் வந்து என் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் வந்து யோசிச்சிகிட்டே சமைச்சி சத்துள்ள பொருளாக வந்து என் குடும்பத்துக்கு கொடுக்க என் பசங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்புறம் வந்து நாங்கள் வந்து மசாலாலாம் வந்து வீட்லேயே அரைச்ச மசாலா தான் மோஸ்ட்லி நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அது பரம் பரம்பரை பரம்பரையாக அப்போத்துலேருந்தே இப்போ வரையும் நான் வந்துவிட்டு இருக்கு அந்த இது நான் கடையில் அதிகமாக வந்து மசாலா வாங்கி நாங்கள் வீட்டில சேர்க்க மாட்டோம் வெறு நான் வீட்டில வறுத்த கையால் அரைச்சி அதை நாங்கள் சம ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து நாங்கள் மசாலா வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் வந்து எங்கள் வீட்டில இருக்கவங்க சாப்பிடுவாங்க ஹெல்த்தி நான் மோஸ்ட்லி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸோட ஹெல்த்தி ஃபுட்ஸை மட்டும்தான் நான் வந்து ப்ரிஃபேர் பண்ணுவேன் ஏன்னா அது வந்து எனக்கு ஹெல்த்தி பிளஸ் வந்து எங்கள் பசங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களும் வந்து நான் அடுத்தடுத்து அவங்கவுங்க பசங்களுக்கு அத வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த டேஸ்ட்டி டேஸ்ட்னஸ்ஸை வந்து எல்லாத்துக்கும் ஸோ காம்போ காமிப்பாங்க நம்ப இப்போ அந்த பிடிக்காத விஷியங்களை நம்ப டேஸ்ட்டாக செஞ்சிக் கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க ஸோ அதை மாதிரி நான் ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்து எவ்வளோ எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோக்கு எங்கள் பசங்களுக்கு வந்து நான் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பேன் அதனால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் இதை வந்து அப்படியே ஃபாலோவப் பண்ணி ஜென்ரேஷன் ஜென்ரஷனாக இதை கொண்டு போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் மோஸ்ட்லி வந்துவிட்டு நான் எ எதையுமே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாரி தான் நான் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸை செய்வேன் அது பார்க்க கலர்ஃபுல்லாக டிசைன்லாம் நிறையா பண்ணி அவங்க பசங்களுக்கு கொடுக்கும்போது அது ஹெல்த்தி ஃபுட்டு அது கலர்ஃபுல்லாக இருக்கவும் டேஸ்ட்டாக இருக்கவும் எங்கள் பசங்க வந்து சாப்பிடுவாங்க இப்படிதான் வந்து அவங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் நான் இது மாதிரிதான் ஃபுட்ஸ்ஸை ஃபுட் வந்து ஐ மீன் ஹெல்த்தி ஃபுட்ஸ்ஸை வந்து என் பசங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன்